என் மகளுக்கு காலையில் லன்ஞ்ச் ரெடி பண்ணகுள்ளே ஆஃபீஸ்க்கு அனுப்ப போகும் போது அனுப்பக்குள்ள சாப்பா சாதத்துக்கு சாம்பார் வைக்கும்போது தவறி கீழயே ஊத்திக்கிச்சி அதுக்கப்புறம் எப்படி இதை சரி பண்ணி இவளுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுக்கறது அப்படின்னும்போது அப்படியே உடனே சாம்பார்க்கு பதில் கீழே ஊத்திக்கிச்சு சாம்பார் வேஸ்ட் ஆகிடுத்து அதுக்கப்புறம் உடனே தேங்காவை திருவி போட்டு சாதம் கி கிண்டி சமைத்து ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பினேன் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ள அவளுக்கு கொடுத்து அனுப்பணும் ஆஃபீஸ்க்கு